கிராமப்புறங்களில் அரசு நிர்வாகத்தில் உள்ள குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நடக்குது இப்போ வந்து மோசமான பொதுசேவைகள் பொது சேவைகள்னு பார்க்கம்போது இந்த குப்பை இப்போது நம்ம வீட்டில சேர்த்து வைக்கிற குப்பையை வந்து அரசு ஊழியர்கள் அதாவது அரசின் கீழ் வேலை செய்கிறவுங்க வந்து வந்து எடுப்பாங்க குப்பைகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்கலாம் இருக்கிறவுங்க இப்போது தெனமும் வந்து எடுக்கணும் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூனு நாளைக்கு ஒரு டைம் வந்து எடுக்கணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கனா வாரத்துக்கு ஒரு முறைதான் வந்து எடுப்பாங்க அப்படி வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்தாலும் அதுக்கு அவங்களுக்கு தனியாக நம்ம காசு கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப ஒரு பயன் இல்லாத ஒரு வேலையாகதான் இருக்கும் அது என்னதான் அரசாங்கம் நம்மளுக்கு உதவி பண்ணிணாலும் கிராமப்புறங்கள்ல இது நடக்கும் அவங்க சொல்கிறது சொல்கிற படி கேட்காம இருக்காங்க அதேமாதிரி சுற்றுசூழல் சீரழிவு கிராமப்புறங்களெல்லாம் பார்க்கும்போது ரோட் ஓரங்கள்ல குப்பையை நிறைய போட்டுட்டு அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல இதுதான் பண்ணணும் இதெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவய்ங்க அந்த மாதிரி இடங்கள்லதான் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதுவும் பிரச்சன சுகாதாரத்தில் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிடலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அப்படின்னு போகணுனாலே அது நம்ம எதிர் பார்க்குற மாதிரி இருக்காது இப்போ போனால் நம்ம என்ன நினப்போம் போய் அட்லீஸ்ட் டாக்டர் ப்ராப்பரான ப்ரெஸ்க்ரிப்ஷன் கிடைக்கணும் அப்படினு நான் நினப்பன் ஆனால் அங்கே போனால் டாக்டரை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் பத்து மணிக்கு டாக்டர் வருவாங்கனு சொல்லுவாங்க ஆனால் வரது டாக்டர் பதினொன்று பன்னெண்டாயிரும் அதுக்குள்ளே நம்ம போகிற நேரம் அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே கெடுகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இதெல்லாமே வந்து கிராமப்புறங்கள்ல நிறையவே நடக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு வெளியே போகாது கிராமோந்தானே எப்போ வேணுணா போய்க்கிலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படினு ஒரு ஒரு விஷயங்களையுமே தப்பு நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயமில்லாதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலனால இது பிரச்சனை வரும்